நான் என்னோடய சொந்த மாவட்டமான நாகப்பட்டினம் மாவட்டம் எடுத்துக்கிட்டோம்னா அங்கே நிறைய அங்கே புனித ஸ்தலங்கள் இருக்குது ஹிந்து மதத்துக்குனு மட்டும் இல்லாமல் கிறிஸ்தவம் இஸ்லாமிய மதத்துக்கான எல்லா முக்கியமான கோயில்களும் பார்த்திங்கனா நாகப்பட்டினம் மாவட்டத்துக்குள்ளே தான் இருக்குது நான் எதை சொல்கிறேன்னா நாகூரில் இருக்கிற ஆண்டவர் கோவில் நாகூர் ஆண்டவர்னு சொல்லுவாங்க தர்கா அங்கே இந் நம்ம இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு கெடையாது எல்லாருமே எல்லா மக்களுமே வந்து நாகூர் ஆண்டவர் நாகூர் தர்காவை போயிட்டு பார்த்துட்டு அங்கே குறிப்பாக சின்ன குழந்தைங்களுக்கு உடம்பு சரி இல்லைனா இருக்கட்டும் இல்லை ஒரு புத்திசுவாதீனம் இல்லாமல் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே அவங்ககிட்ட கொண்டு போய் காமிச்சு அங்கே இருக்கிற சாமிகிட்ட மந்திரிச்சு ஒரு தாயத்து அந்தமாதிரி சில விஷயங்கள்லாம் கூட நம்பிக்கைகள்லாம் அங்கே கடைப்பிடிச்சிட்டு வராங்க அது நம்ப நடக்கிறத சிலருமே இப்போது வரைக்குமே நம்பறாங்க அதுமாதிரி நாகூர் ஆண்டவர் கோயில் நாகூர் தர்கா வந்து எல் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு ஸ்தலமாக இருக்குது இஸ்லாமிய ஸ்தலம் அங்கே இஸ்லாமியர்கள் மட்டும் இல்லாமல் எல்லா ஹிந்து மக்களாக இருக்கட்டும் எல்லாருமே அங்கே போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க நாகூர் ம நாகூரில் வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்துக்குள்ளே இருக்கிற ஊர் தான் அதுவும் இல்லாமல் அடுத்தது பார்த்தோம்னா வேளாங்கண்ணி வேளாங்கண்ணியில் இருக்கிற மாதா கோயில் மாதா சர்ச்சு அங்கையுமே கிறித்தவர்கள்னு இல்லாமல் ஹிந்து மக்களும் கிறிஸ்தவர்கள் எல்லாருமே அங்கே போய்ட்டு அந்த மாதாவை வழிபடுவாங்க ஒரு சக்தி உள்ள மாதா அப்படின்னு சொல்லி எல்லோருமே நம்பறாங்க கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது அதுக்கும் நிறைய கதைகள் புராணங்கள் எல்லாமே இருக்குது அந்த மணல் மேல் முட்டி போட்டு வேண்டுதல் நிறைவேத்துறதாக இருக்கட்டும் மொட்டை குடுத் மொட்டை முடி இறக்கி அங்கே வேண்டுதலாக இருக்கட்டும் அதோடு அந்த புனித ஸ்தலம் மட்டும் இல்லாமல் அந்த கோயில் மாதா சர்ச்சு பீச் ஓரத்தில் இருக்கிறதால அது ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரியுமே இருக்குது அங்கே வரவங்க சாமியை மாதாவையும் ஏசுநாதரையும் தரிசிச் தரிசிச்சிட்டு அது பீச் ஓரத்தில் அவங்க மன நிம்மதியாக அப்படியே கொஞ்சம் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஸோ அந்தமாதிரி இருக்கிற ஒரு ஸ்பெஷலான ஒரு கோ சர்ச்சு மாதா கோவில் வேளாங்கண்ணி அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது பார்த்திங்கனா நிறைய சித்தர் கோவில் இருக்குது கோரக் சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சித்தர் கோவில் இருக்குது அது இல்லாமல் சிக்கல் சிங்கார வேலர் கோவில் அங்கே எடுத்துக்கிட்டோம்னா முருகனுக்கான ப புனித ஸ்தலம் அது ஸோ அங்கையும் முருகன் முருகனுக்கான நல்ல சிறப்பு வழிபாடுகளாக இருக்கட்டும் முருகனோடய மகத்தான நாட்கள் எல்லாத்திலையுமே நிறைய சிறப்பு வழிபாடுகளும் நல்ல உற்சவமாக இருக்கட்டும் எல்லாமே அங்கே ரொம்ப விமர்சையாகவே நடைபெறும் நடக்கும் முருகனுக்கான வழிபாடுகள் எல்லாமே ஸோ இந்தமாதிரி நிறைய இப்போது கோ நாகப்பட்டினம் மாவட்டத்திலையே இருக்கிற கோடியக்கரைனு சொல்லுவாங்க கோடிய கோடியக்கரையிலையும் ராமர் பாதம் ராமரோட இங்கேருந்து வ கால் வச்சு பார்த்த மாதிரி சொல்லுவாங்க